எனக்கு பிடிச்ச சமையல் புளிக்குழம்பு புளிக்குழம்புல புளி முதல்ல புளிய கரைச்சு வச்சுக்க வே வச்சுக்கோணும் வ கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாம் அறுத்து வச்சுட்டு மிளகாய் வரமிளகாய் தான் போடணும் வேறு எதுவும் அதில் கலக்கக்கூடாது அதை புளியை மெ வெங்காயம் மிளகாய் எண்ணெயை ஊற்றி கருவேப்பந்தழையில் இருந்து எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த புளியை கரைச்சு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வெ வெந்தயத்தூளும் போட்டு நல்லா சுண்ட வச்சு வெச்சு இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு இறக்குனோம்னா அதோடய ருசி எங்கையும் கிடைக்காது சும்மா சூப்பராக இருக்கும் அப்புறம் பருப்பு சாம்பார் வைப்பேன் நான் பருப்பு சாம்பாரில் கத்திரிக்காய் கிழங்கு முருங்கைக்காய் போட்டு உப்பு காரம் இப்பெலாம் சாம்பார் பொடினு ஒன்று வந்திருச்சு அந்த சாம்பார் பொடி போட்டு குழம்பு வைச்சா தக்காளி மெயின்னா தக்காளி சேர்திக்கோணும் அதில் போட்டு குழம்பு வைச்சா அந்த சாம்பார் அவ்வளோ ருசியாக சாப்பிடலாம் மீன் குழம்பு எடுத்துட்டால் புளியை ஊற்றி தான் அதுவும் செய்யணும் புளியும் தக்காளியும் நல்லா சுண்ட வச்சு மீனை அதில் மிளகாப்பொடி போட்டு அதில் சுண்ட வச்சு மீனை போட்டாலே போதும் அந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அப்புறம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வீட்டிலியே நாங்கள் எப்போதுமே அடிக்கடி செய்கிற சமையல் பச்சைப்பயிறு போட்டு அதையும் வேக வச்சு ரசம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் ரசமும் புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சு நல்லா சுண்ட வச்சு அந்த சாம்பார் அந்த தக்காளியில் பருப்பு தண்ணியை கொஞ்சம் நம்ம ஊற்றிட்டோம்னா ரசப்பொடி பூண்டு சேர்திக்கோணும் பூண்டு கொத்தமல்லி தழையை சேர்திட்டா ரசம்னா ரசம் குடிக்கணும் டம்ளரில் ஊற்றி குடிக்கணும் அந்த மாதிரி நாங்கள் ரசம் வைப்போம் நான் வீட்டில் அந்த ரசம் நாங்கள் குடிக்கிற ம குடுக்கிறதுனா பக்கத்து வீட்டுக்காரர் கூட வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க அந்தமாதிரி தான் நான் ரசம் வைப்பேன் சா அதுபோக மிளகாட்டி குழம்பு வைக்கிறது மட்டன் குழம்பு வைக்கலாம் மட்டன் குழம்புனா அதுக்கு செலவு வெங்காயம் சீரகம் கொத்தமல்லி வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி அரிசி ரெண்டு போட்டு நல்லா வேக வறுத்து அதை பொடி பண்ணி நாங்கள் ஆட்டி நல்லா கையிலையே ஆட்டாங்கல்லில் ஆட்டி குழம்பு வச்சோம்னால் மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அது எடுத்து மட்டனு தனியாக எடுத்து வறுக்கணும் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றி வறுத்தோம்னால் சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு கொஞ்சம் மிளகு பொடி தக்காளி ஒரு தக்காளி அதுக்கு தகுந்தமாதிரி தக்காளி போ எவ்வளவு சிக்கன் எடுக்கிறோமோ அந்த சிக்கனுக்கு தகுந்தமாதிரி ஒரு தக்காளி போட்டு அதை நல்ல சிக்கனை புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா வணக்கு வண நல்லா வதக்க வதக்க சிக்கன் குழம்பு சூப்பராக சிக்கன் பொடியை போட்டு அப்படியே துவண்ட மாதிரி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவாட்டுக் குழம்பு வைப்பேன் நான் கருவாடு அது நிறைய வெங்காயம் சின்ன வெங்காயம் ப பாதி பாதியாக கட் பண்ணி அந்த கருவாட்டையும் அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கி உப்பு காரம் தக்காளி புளி ஊற்றி அதை வச்சுட்டோம்னா எங்கள் குழந்தைங்க முதலாவது நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் என்ன அடுத்தது குழம்பு வைக்கிறதுனா எப்படினா புளிக்குழம்பு சொல்லிட்டேன் நான் அப்புறம் இன்னும் என்ன குழம்பு வைக்கிறது